காலேஜஸில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இதில் எல்லாத்துலேயும் சமமான வாய்ப்பு பெண்களுக்கு கெடைச்சிட்டு தான் இருக்கு அது கிராமம் சைடில் இருந்து வந்தாலும் சரி சிட்டி சைடில் இருந்து வந்தாலும் சரி எல்லோருக்கும் சேம் சான்ஸு தான் கொடுத்துட்ருக்காங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது பட் கிடைக்குது அவங்களால அது சரியாக யூஸ் பண்ணிக்க முடியுறது இல்லை பிகாஸ் சிட்டி சைடில் இருந்து வரவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுருக்கு யாருக்கிட்ட போய் கேட்டால் எங்கே எப்படி ஆன்சர்ஸ் கிடைக்கும் எங்கே போய் ரெஃபர் பண்ணணும் எந்த லைப்ரரியில் என்ன கிடைக்கும் எந்த ஸ்டாஃப் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்ற நாலேஜ் அவங்களுக்கு சிட்டி சைடில் இருந்து வரவங்களுக்கு தெரியும் அந்த மெண்டாலிட்டி அவங்களுக்கு புரியும் பட் வில்லேஜ் சைடில் இருந்து வரவங்களுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம் அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டே கேக்கிறத விட சிட்டி சைடில் இருந்து வரவங்க கிட்டே தான் அதாவது எங்கள் கிட்டே தான் வந்து கேக்கிறாங்க அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது ஸ்டாஃப்ஸ் எல்லோருமே அவங்கள சேமாக தான் சிட்டி சைடில் இருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி வில்லேஜ் சைடில் இருந்து வரவங்களா இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சேம் சமமான வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க பட்டு வில்லேஜ் சைடில் இருந்து வரவங்களால அதை சரியாக பயன்படுத்திக்க முடியலன்றது தான் உண்மை பட் பெண்கள் வந்து எல்லா எல்லா இடத்துலேயும் சமமாக தான் இருக்காங்க அவங்களுக்கு வில்லேஜில் இருந்து வரதுனால சரியான நாலேஜ் இல்லை அங்கே எப்படி யார்கிட்டே எப்படி பேசணும் பிஹேவ் பண்ணணுன்றது கொஞ்சம் கம்மியாக தெரியுது அந்த வாய்ப்ப அவங்களால அது சரியாக யூஸ் பண்ணிக்க முடியுறது இல்லை பட்டு அதர்வைஸ் ரெண்டும் வில்லேஜ் சைடாம் இருந்தாலும் சரி சிட்டி சைடாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு தான் கெடைச்சிட்ருக்கு